வணக்கம் பொதுவாகவே நமக்கு வந்து வயதாக வயதாக மூட்டு வலிகள் ஏற்படுது ரொம்ப விரைவில் களைப்பாகிட்றோம் அப்போது என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து நாகராஜுங்கிறவரு யோகா பயிற்சி ஆசிரியராக இருக்கார் அவரிடம் போய் ஒரு ஒரு மூன்று மாதமாக நான்கு மாத காலம் என்னென்ன ஆசனங்கள் கற்றுக்கிட்டா இந்த மூட்டு வலிகள் குறையுங்கிறதுக்காக நான் கற்றுக்கிட்டேன் உடம்புல கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையும் ஏற்படணும் அதே சமயத்தில் இதயத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதற்காகலாம் சொல்லி அவரிடம் நான் கற்றுக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வகையான ஆசனங்கள் சிறப்பான ஆசனங்கள் இருக்கிறதா சொன்னார் அதில் முதலில் வந்து நம்ம வந்து பத்மாசனம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் பார்த்தோம்னா சர்வாங்காசனம்னு ஒன்று திரிகோண ஆசனம்னு ஒன்று சிரசாசனம் ரொம்ப கடினமானது அது வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்புறம் பார்த்தோம்னா வீரபத்ராசனம் தனுராசனம் திரிகோண ஆசனம் ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வாங்கம் உடம்பு பூரா எப்பிடி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப எளிமையான முறையில் சொல்லிக் கொடுத்தாரு பத்மாசனம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சி கொஞ்சம் தனுராசனம் கஷ்டமாக இருந்தது சர்வாங்காசனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இதெல்லாம் கற்றுக்கும்போது என்னாகுது அப்படின்னா தினமும் காலையில் மாலையில ஈவென் இரவில் படுக்க போகும்போது கூட படுக்கையில் இருந்துக்கிட்டு சில ஆசனங்கள் செய்கிறத்துக்கு சொல்லிக் கொடுத்தாரு மூச்சிப்பயிற்சியும் சொல்லிக் கொடுத்தாரு உடல் மற்றும் மனம் எல்லாம் தெளிவாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது கொஞ்சம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு மாதங்களாக அதை செய்கிறதுனால மூட்டு வலிகள் எல்லாம் கொஞ்சம் கொறைஞ்சிருக்கு கொஞ்சம் உடல்சோர்வும் முழுக்க முழுக்க கொறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன் அதனால ஆசனங்கள் நம்ம பயிற்சி எடுக்கும்போது நிச்சயமாக உடல் எடைக் குறையுது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கப்புறம் சோர்வு விரைவாக நீங்கிடுது நல்லா பசி எடுக்குது வயிற்றில் வந்து எந்த கோளாறுகளும் ஏற்படுறதில்ல ரொம்ப உதவியாக இருக்கிறதுனால எல்லோருமே சிறியவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முக்கியமாக இந்த அழகான ஆசனங்கள் ஒரு பத்து ஆசனமாவது கற்றுக்கிட்டாக்கா அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது என் கருத்து நன்றி